ஹலோ சார் பேங்க் மேனேஜருங்களா சார் இந்தியன் பேங்க் மேனேஜருங்களா சார் சார் நாங்கள் பக்கம் சார் நதியா பேசுகிறேங்க சார் சார் பர்ஸ்னல் லோன் வேணுங்க சார் சார் மாட்டு மாட்டு லோன் தாங்க சார் வேணும் ஆஃபிஸில் ஆல்ரெடி சொன்னாங்க சார் நாங்கள் சங்கம் நடத்துகிறோம் ஆல்ரெடி ஆஃபிஸில் சொன்னாங்க சார் இந்த மாதிரி லோன் கொடுக்குறோன்னு சொல்லி பர்ஸ்னல் லோன் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க அதனால் தாங்க சார் கேட்குறோம் ஆ இருக்குதுங்க சார் ரெண்டு ஏக்கராக மாட்டுக்குத் தீவனம் வச்சக்கு இருக்குதுங்க சார் நதியாங்க சார் பத்து மாடு வாங்கலான்று இருக்கோங்க சார் மாட்டு கொட்டையும் இல்லை மாட்டு கொட்டாய் கட்டணும் மாட்டுக்கு வேணுங்க சார் அதனால தாங்க சார் சார் மந்த்லி சா கூலி இல்லைங்க சார் மந்த்லி ஒரு ஃபா ஃபார்ட்டி தௌசண்ட் ஃபிஃப்ட்டி ப தௌசண்ட் வரும் சார்

சார் நாங்கள் கரெக்டாக கட்டிவிடுவோங்க சார் அந்த பிரச்சினைலாம் எதுவும் இல்லைங்க சார் மந்த்லி மந்த்லி நாங்கள் கட்டிவிடுவோங்க சார் இல்லைங்க சார் இந்த லோன் நாங்கள் கட்டலைனா நீங்கள் திருப்பி லோன் தராதீங்க சார் மொத நாங்கள் விவசாயக்காரவங்க சார் அந்தளவுக்கு ஏமாத்திர மாட்டோம் செக் பண்ணி பாருங்க சார் ம் சரிங்க சார் நாளைக்கு பேங்க்குக்கு வரட்டுங்களா சார்

சார் என்னென்ன ப்ரூஃபெல்லாம் எடுத்துகிட்டு வரணுங்க சார்

ஆ சரிங்க சார் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரேங்க சார் ஆ ஓகேங்க சார் ஜாமீனுக்கு ஒரு ஆள் அப்படியே அழைச்சிட்டு வரணுங்களா சார் சரிங்க சார் சரிங்க சார் அழைச்சிட்டு வரேங்க ஆ சரிங்க சார் ஓகேங்க சார் தேங்க் யூ சார் ஆ சரிங்க சார்